நான் வந்து ஒரு செடி வந்து வளர்த்தேன் அந்த செடி வந்து மொட்டு விட்டுச்சி இலைகள் வந்துச்சு இந்த பூ வந்து வந்துச்சு அப்போ வந்து அதை பார்த்து நான் ரசிச்சேன் ரசிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து என்னோட டிபியில வந்து வச்சிருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப நினைவுகளாக இருந்துச்சு நான் எடுத்த வயசு அப்போ வந்து எடுத்த வயசு எப்போ எப்போனா இருபது இருபது வயசில் வந்து நான் அந்த புகைப்படத்தை வந்து நான் எடுத்தேன் இன்னமும் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறோம் ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயில் சிலை பார்க்கும்மோது அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மிக அழகாக இருந்ததுனால அந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறோம் ஒரு குரங்கு ஒன்று பார்த்தேன் அந்த குரங்கு வந்து அழகாக இருந்ததுனால அதை எடுத்தேன் அதுக்கப்புறோம் ஒரு மயில் ஒன்று பார்த்தேன் அது வந்து எடுத்தேன் இந்த ஃபோட்டோலாம் எடுக்கும்போது எனக்கு வந்து வயசு வந்து இருபத்தி மூணு இருந்துச்சு